ஆ ஹலோ நான் திருவாரூர்லந்து பேசுறேங்க ஆ சார் நான் திருவாரூர்லந்து பேசகிறேன் இப்போ நாங்கள் வந்துவிட்டு கல்லணை டேமுக்கும் ஸ்ரீரங்கம் டெம்பில்க்கும் ஒரு விசிட் மாதிரி போகலான்னு இருக்கோம் சார் ஸோ எவ்வளோ வரும் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்க தான் கால் பண்ணன் ஓகே ஃபை தெளசண்ட் ஆஆ ஓகே ஆ ஓகே சார் இதில் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வருவோம் சார் அதுக்கு தகுந்த மாதிரி கேப் நீங்கள் ரெடி பண்ணிக் கொடுங்க இல்லை இந்த எயிட் தெளசண்லே டீசெல்லாம் வராதா சார் ஆ ஓகே சார் நான் லேபர் சார்ஜ் மட்டும் நான் கொடுத்துட்றேன் அப்புறம் கொஞ்சம் கார் கொஞ்சம் ஏசியாக இருந்தா பெஸ்ட்டு சார் ஏன்னா குழந்தைங்ளாம் அழைஷ்ட்டு வரோம் வெயில் டைமாக இருக்கு இல்லையா ஆ ஓகே சார் ஆ ஃபு எப்படி சார் பேமெண்ட் எப்படி சார் கேஷ் ஆன் அந்த கேஷ் கையில் கொடுக்கணுமா இல்லை நாங்கள் இத் இ ஜிபே இல்லை இந்த மாதிரி வே ஃபோன் பேலே பே பண்ணிட்லாமா சார் ஆன்லைன்ல பே பண்ணிட்லால சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ வர ஃப்ரைடே கிளம்புற மாதிரி இருக்கும் சார் காலைல ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் வீட்டுக்கு வந்துருங்க அதனால் தான் சார் சொல்கிறேன் ம் கரெக்டாக வந்துருவிங்களா சார் இல்லை முத நாள் ஃபோன் பண்ணி ரிமைய்ன் பண்ணுமா சார் ம் சரி சார் இதான் என் நம்பர் இதை நோட் பண்ணிங்க எதாவது டீட்டெயில்ன்னா எனக்கு கால் பண்ணுங்க சார் ஆ தேங்க் யூ சார்